நிலமோ வீடோ அல்லது சொத்தோ ஒன்றுக்கு மேற்பட்டவங்க இருக்கும் பொழுது எல்லோருடைய கையெழுத்தும் வேணும் இல்லையா அப்படி கையெழுத்து வாங்காமல் யாரோ ஒருத்தர் அந்த பிராப்பர்ட்டியை வித்தால் அது செல்லுமா அதை வாங்குகிறவங்க வில்லங்கம் பார்த்து தானே வாங்குவாங்க மற்றவங்க கையெழுத்து போடலையேனு கேட்க மாட்டாங்களா இந்த ஏற்கனவே கேட்ட கேள்வி போல் காவல் நிலையம் வழக்கறிஞர் நீதிமன்றம் இந்த மூணுக்கும் தொடர்புடைய இந்த பிரச்சனையில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பைப்பாஸ் பண்ணி தான் இந்த மாதிரி இடங்கள வில்லங்கமான இருக்கிற இடத்த வாங்கி அதை வந்து எ இடமா கட்டுறாங்க கடையாக கட்டுறாங்க வீடாக கட்டுறாங்க என்னடா நம்மகிட்ட கையெழுத்தே வாங்கலையே இது எப்படி செல்லுபடி ஆகும் அப்போ துணிஞ்சு செய்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு சாத்தியக்கூறு இருக்கும் எப்படி அதை செய்கிறாங்க எல்லாரோடைய அதாவது வாரிசுதாரர்கள் அனைவருக்கும் உண்டான அந்த பொதுச்சொத்தை எல்லோருடைய கையெழுத்தும் இல்லாமல் வாங்க முடியுமா வாங்கினா அது செல்லுபடி ஆகுமா செல்லுபடி ஆகலைனா இது எப்படி வந்து மற்ற பங்குதாரர்கள் அதை வந்து மீட்கிறதுக்கு என்ன வழி ஏற்கனவே சொன்னது போல் தான் வழக்கறிஞர்களும் நீதிமன்றம் யாரையுமே நம்பவே முடியலை ஒருதலை பட்சமாக தானே தீர்ப்புகள் தான் வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க நாட்டில இது நடக்குது எங்கள் வீட்டிலையும் இது நடந்துக்கிட்டு இருக்குது பொதுவாக இருக்கிற அந்த தோட்டத்தில் குத்தகைகாரங்களே ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்டு வந்தால் கையை உடப்பேன் காலை உடப்பேன்ங்குறாங்க எங்களுக்கு எங்கள் சொத்தே பாதுகாக்கிறதுக்கு வழி தெரியாமல் தான் விழிபிதுங்கி நிற்கிறோம் அரசு இதுக்கு எல்லாம் பதில் சொல்லுமா